வாழ்க்கையில நான் சந்தித்த மிகப் பெரிய சவால்கள் அப்படினா என்னன்ன என்னோடய பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு அது தான் வந்துட்டு நான் சந்திச்சதிலயே மிகப்பெரிய சவால்னு சொல்லலாம் ஏன்னா எப்படி நான் வந்து நல்லா படிப்பேன் பள்ளியிலையே நான் வந்து முதலிடம் வருவேன் அப்படினு ரொம்ப எதிர்பாத்து அதெல்லாமே காத்திருந்தேன் அந்தமாதிரி ஒரு சவால் தான் நான் என் வாழ்க்கையில வந்துட்டு அதாவது சந்திச்சேன் நா எங்க கிளாஸ்ல என்னோடய வகுப்பில் வந்துட்டு நிறைய பேர் நல்லா படிப்போம் அதில் வந்துட்டு எல்லாருமே போட்டியிட்டு முதல் த இது நிலைக்கு வரணும் முதல் ரேங்க் வாங்கணும் அந்தமாதிரி வந்துட்டு ச போட்டி போடுவோம் அதேமாதிரி நான் ரொம்பவே அதமாதிரி தான் என்னோடய பனிரெண்டாம் வகுப்பும் பத்தாம் வகுப்பில் வந்துட்டு என்னால் முதலிடம் வந்துட்டு வாங்க முடியலை ஆனால் நான் வந்துட்டு பள்ளியிலயே ஒரு ஐந்தாவது இடத்துல இருந்தேன் இருந்தாலும் அது மனதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கூட வரமுடியாதோ அப்படினு தான் நினச்சேன் ஆனால் அந்த ஐந்தாவது இடம் பிடிக்கிறதும் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வாங்கினேன் அது வந்துட்டு எனக்கு ரொம்பவே ஒரு சவாலாக இருந்த இருந்த வந்து ஒரு இருந்த சூழ்நிலை ஆனால் அந்த ஒரு இதை அந்த ஐந்தாவது நிலை வாங்கினத நான் என்னோட பனிரெண்டாம் வகுப்பில் அதை வந்துட்டு நான் என்னோடதை போக்கிக்கிட்டேன் நான் தான் பள்ளியிலயே என்னோடய வ வகுப்பில் வந்துட்டு நான் தான் முதலிடம் வாங்கினேன் அதேமாதிரி பள்ளியிலயே இரண்டாம் இடமும் நான் தான் வாங்கினேன் அதுவும் அந்த பயோ மேக்ஸுங்கிற ஃபஸ்ட்டு குரூப் எடுத்து வாங்கினது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி தரக்கூடிய விஷியமாக அது இருந்துச்சு என்னோட வாழ்க்கையில் நான் சந்தித்த சவால்கள் வந்துட்டு என்னோடய பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பும் தான் நான் வந்துட்டு ரொம்பவே சந்தோசமாக இருந்தேன் அந்தமாதிரி ஒரு சூழ்நிலையில நான் பள்ளியிலயே இரண்டாவது இடம் அப்படினு தெரிகிறப்போ எனக்கு ரொம்பவே சந்தோசமாக இருந்தது அதுக்கப்புறம் சின்ன சின்ன சவால்கள் இருக்கும் அதாவது பள்ளிகள்ல அந்த கட்டுரை போட்டி பே பேச்சு போட்டி கவிதை போட்டி இது எல்லாத்துலயுமே கலந்துக்கிட்டு நிறையா சவால்களை எதிர்கொண்டு நான் வந்துட்டு பல பரிசுகளும் வாங்கியிருக்கேன் என்னோடய வாழ்க்கையிலையும் நான் சந்தித்த ஒரு மிகப்பெரிய சவால்கள் அப்படினு சொல்லணும்னால் அது என்னோடய பத்தாம் வகுப்பும் பனிரெண்டாம் வகுப்பும் தான் நான் பத்தாம் வகுப்பில் பிடிக்காத இடத்தை என்னோடய பனிரெண்டாம் வகுப்பில் நான் பிடிச்சேன் அது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி தரக்கூடிய விஷியமாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் எல்லா பாடங்களையும் நான் முதலிடம் வாங்குனது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி தரக்கூடிய விஷியமாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் என்னோடய ஆசிரியர்கள் என்னை பாராட்டினது அது எல்லாமே எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷியமாக இருந்துச்சு நான் வந்துட்டு இதை அடைய வந்துட்டு நிறையா சவால்களை சந்தித்தேன் வாங்க முடியாதோ கம்மியாக வாங்கிடுவோமோ அந்தமாதிரிலாம் ஒரு பயம் இருந்தது என்னோடய வாழ்க்கையில் நான் சந்தித்த ரெண்டு சவால்னால் அது என்னோடய பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு அதனோடய ரிசல்ட்டு அந்த வர்ற அன்றைக்கு தான் நான் என்னோடய பெரிய சவால்களை சந் அதுதான் என்னோடய சவால்கள் அதை நான் எப்படி சமாளித்தேன்னால் அது வந்துட்டு நான் நான் வந்து ரொம்ப கடினமாக கஷ்டப்பட்டு கடின உழைப்பு எடுத்து படிச்சு அது அதெலாம் படிச்சனால் தான் என்னால் அந்த சவால்களை மீண்டு வர முடிஞ்சது நம்மளோட கடின உழைப்பு மூலமாக நான் சவால்கள் எல்லாமே நான் சமாளித்தேன்